நாங்கள் நாங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி இதில் கிணத்துல தாங்க தண்ணி பிடிப்போம் தண்ணி வந்து ஒரு கும்பத்துக்கு பத்து குடம் பதினைஞ்சி குடம் அந்தமாரி ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு கிணறு தான் இருக்குது அந்த கிணத்துல அப்புறம் கொஞ்சம் காலம் மாற மாற ரெண்டு மூணு இருந்தது கிணறு அது ஒரு தெருவுக்கு ஒரு கிணறு அந்த மாதிரி இருந்தது அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் அந்த கிணத்து கிணத்து தண்ணியை மட்டுந்தான் பயன்படுத்துவாங்க அப்புறம் ஏரி தண்ணி அந்தமாதிரி இப்போ மாட்டுக்கு ஆட்டுக்கு மேலே சாமான் விளக்க அந்த மாதிரிலாம் நாங்கள் கிணத்து து குளத்து தண்ணியை பயன்படுத்திப்போம் திரும்ப வந்து மோட்ரு வந்துதுங்க அந்த மோட்ரு மோட்ருன்னா அது வந்து ஒரே மோட்ரு தான் ஒரு ஊருக்கு ஒரு மோட்ரு அதில் த வசதியாக இருக்கிறவுங்க சைக்கிளில் தண்ணி மொண்டு போவாங்க அந்த கு மாட்டு வண்டி வச்சு அப்போலாம் குடத்த பொறிக்கியாந்து வச்சு அந்தமாதிரி தண்ணி பிடிச்சின்னு போவாங்க வசதி இல்லாதவங்க வந்து ஒரு ஒரு குடம் அது பத்து குடம் எட்டு குடம் தாங்க ஒரு குடும்பத்துக்கு தண்ணி தூக்கின்னு போகமுடியும் அதுக்கு மேலே முடியாது அப்புறம் இப்போ வந்து என்னா வந்துருக்குன்னா மோட்ரு ஸ்டீட் லைனு ஸ்டீட் லைனு வந்து எல்லோருக்கும் ஒரு ஸ்டீட்டில் ஒரு ப ஒரு பைப்பு இருக்கும் அந்தமாதிரி எல்லோரும் புடிச்சுக்கின்னு இருந்தோம் திரும்ப கொஞ்ச நாளைல ஒரு ரெண்டு வருஷத்து காலத்துக்கு பிறகு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு தண்ணி பைப்பு அந்த தண்ணி பைப்பு வந்து அப்போ வந்து இருபது லிட்ரு முப்பது லிட்ரு தண்ணி ஆண்டுட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி இரநூறு லிட்ரு நூறு லி இரநூறு லிட்ரு ஐநூறு லிட்ரு எழுநூறு லிட்ரு ஆயிரம் லிட்ரு தண்ணி ஒரு ஒரு குடும்பத்துக்கு பயன்படுத்துற மாதிரி நாகரிகம் வளர்ந்து மெத்தை மெத்த வீடு டேங்கெலாம் போய் ரொம்பி எல்லா இடத்துக்கும் பைப்பு வாஷ்பேஸன்லேந்து எல்லா இடமும் இப்போ பைப்பு லைன் வந்துருக்கு கிராமத்தில் அந்தமாதிரி பைப்பு லைனு தண்ணிக்கான அறிகுறியே இருக்காது நிறைய வீடுங்க வந்து கூரை வீடுங்க தான் இருந்துது கூரை வீடு போய் அப்புறம் திரும்ப ஓடு போட்டு வீடு கட்டினாங்க ஓடு போட்ட வீடு சரி இல்லைனுட்டு ஷீட் போட்டு கட்டினாங்க இப்போ குடிசை வீடே இல்லாத ஊ ஊராக நாகரிகமாக வளர்ந்துட்டுது இந்தந்த இடத்துல இந்த வீடு தான் இருந்தது இதெலாம் காணும் ஒரு பத்து வருஷம் போய் எட்டப்போய் வெளியில் வேலை செஞ்சுட்டு வரவங்க நம்ம ஊரை பார்த்தா இ ஊரே ஒரு வித்தியாசமான முறையில் வந்துருதுங்க அப்புறம் ஒரு தகவல் சொல்லணுன்னா அதுக்கு முந்திலாம் வந்து போ இது லெட்ரு போடுவாங்க லெட்ரு போட்டால் அந்த தகவல் வந்து மூணு நாளைக்கு பிறகு நாலு நாளைக்கு பிறகு தான் அந்த தகவல் குறி இவங்கக்கிட்ட போய் சேரும் அது அந்த மாதிரி காலம் போய் ஃபோனு வந்துது ஃபோனில் வந்து அந்த கை தட்டுற நேரத்துக்குள்ள நொடிக்குள்ள போய் தகவல் செல்லுச்சி இப்போது அதுக்கு வந்து நாம்ம யார் யார் எந்தந்த இடத்துல இருக்கிறோமோ அந்தந்த இடத்தில் இருந்துக்கின்னு ஒரு மனுஷனை வந்து பார்த்து நேருக்கு நேர் பேசிக்கிற மாதிரி வீடியோ கால் வந்து ரொம்ப நாகரிகம் வளர்ந்துட்ருக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு கோ தூங்க வைக்கிறதுக்கு ஏனைய கட்டிப்போட்டு ஆட்டி தான் தூங்க வைக்கிறது இப்போ தாலாட்டு வந்து ஃபோனில் கேட்டுக்கிறோம் ஒப்பாரி ஃபோனில் கேட்டுக்கிறோம் இ நம்ம என்னா நினைக்கிறோமோ அது வந்து ஃபோனில் பார்த்துக்குறோம் வழி கேட்டுக்கிறோம் ஃபோனு நமக்கு வழி சொல்லுது அந்தமாதிரி ஃபோனு பண்ணு ஃபோன் வந்து ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது எந்தந்த சினிமா வந்து பழைய காலத்து சினிமா பார்க்கணும் இன்றைக்கு பிள்ளங்களாம் ஆளுக்கு ஒரு டிவியில் கூட ஒரு ஒரு ப்ரோகிராம் பார்க்கறாங்க நம்ம ஃபோனில் வந்து நமக்கு பழைய படம் வேணும் பழைய பாட்டு வேணும் அந்தமாதிரி பார்க்கம் போது நம்ம ஃபோனை எடுத்துக்கிறோம் ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கும் போது நம்ம காலையில் டிவியில் சொல்கிறாங்கல்ல அந்த நல்ல நேரம் கெட்ட நேரத்தலாம் நம்ம விட்டுட்டாலுமே ஃபோனை தட்டி பார்த்தோம்னா அந்த செய்தி வந்து தெரிஞ்சிடுது அப்புறம் அதுக்கு ப பழைய காலத்தில் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி பஞ்சாங்கம் தான் பார்த்தாங்க எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம்னு அன்றைக்கு அது பஞ்சாங்கம் பார்க்கறது தெரிஞ்சவங்க மட்டுந்தான் பார்க்கலாம் இன்னைறைக்கு அனைத்து பேரும் ஃபோனு பேச பார்க்க தெரிஞ்சவங்க அனைத்து பேருமே வந்து ஃபோனில் தாங்க அது அதுக்கு ஒரு ஆப் இருக்குது அதை தட்டி பார்த்து பா பார்த்துக்குறாங்க நமக்கு போகாத ஊருக்கு வழி தெரியல இதை யாரை கேட்டுக்கினு போகணும் அப்படிங்கிற சந்தேகம் அதுக்கு முந்தி இருந்தது இப்போலாம் வந்து ஃபோனு தான் ஃபோன் வந்து எல்லாத்துக்கும் உதவி உதவுதுங்க நமக்கு தெரியாத விஷியத்தை தெரிஞ்சிக்கவும் ஃபோனு தான் எங்கேங்க என்ன என்னென்ன நியூஸு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிவியில் கூட கொஞ்சம் லேட்டாக நம்ம செய்தியை தெரிஞ்சுக்கிறோம் ஃபோனில் வந்து உடனுக்குடன் எங்கேங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த ஃபேஸ்புக்கு அது இதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணும் இந்த ஒரு பெரிய கிராமம் பெரிய டவுன்லே ஒரு கல்யாண மண்டபம் நமக்கு தெரியல அதுக்கு வழி வேணுனாலும் அந்த ஃபோனில் தான் பார்த்துக்குறோம் எல்லாமே நமக்கு வந்து ஃபோனு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவசியமாக ஒன்று வந்துட்டுது அதுக்கு முந்தி நம்ம சாப்பாடு மூணு வேளைக்கு சாப்பாடு இருந்தால் போதும் அப்படிங்கிற காலம் போய் இப்போ ஃபோன் இல்லாத இருக்கவே முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு விஞ்ஞானம் ரொம்ப ரொம்ப மாறிவிட்டது உலகம் ரொம்ப வளர்ந்துட்டுது அதுதாங்க